நீச்சல் போட்டி பந்தயம் இந்த மாதிரி போட்டிலலாம் அஃபிஷியலான ஃபோட்டில்லாம் நாங்கள் கலந்துக்கிட்டதில்ல எங்களுக்கு அந்தளவுக்கு அதில் விருப்பம் இல்லை நாங்கள் சும்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போய்ட்டு குளிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நீச்சல் அடிப்போம் அந்த மாதிரி நீச்சல் அடிக்கும்போது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்குள்ள போட்டி விளையாட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு யார் போய்ட்டு வர்றது யார் அதிக நேரம் நீச்சல் அடிக்கிறது அந்த மாதிரி போட்டி தான் நான் பண்ணியிருக்கோம் மற்றபடி போட்டி அஃபிஷியலான போட்டி இதெல்லாம் பங்கேற்க வந்து நினச்சதில்ல அதில் வந்து விருப்பமும் இல்லை